ஹலோ ஹலோ ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் ஆ ஓகே வேறு மேரேஜ் என்னைக்கு டுவென்ட்டி எய்ட்டா ஓகேம்மா வெறும் ஹேர் கட்டும் ப்ளீச் மட்டும் தானா இல்லை ப்ளீச்சோடு ஃபேஸியலும் சேர்த்து பண்ணிடலாமா ஏன்னா ஃபேஸியலும் சேர்த்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும் வித் த்ரெட்டிங்கோட ஃபேஸ் த்ரெட் பண்ணி பண்ணிடலாம் ஆ சரி ஓகே இந்த நார்மல் ஃபேஸியல்னா ஆ ஓகேடா நார்மல் ஃபேஸியல்னா ரேட் வேறு வரும் நீங்கள் ப்ரைடுங்கிறதுனால் ப்ரைடல் ஃபேஸியல் வந்து கொஞ்சம் வந்து தவுசண்ட் தவுசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தவுசண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வரும் அதோட வந்து உங்களுக்கு இந்த பேஸ் த்ரெட்டு மற்ற ப்ரைடுங்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறப்ப நமக்கு அமவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும் ஹேர் கட்னா நார்மல் ஹேர் கட்டா இல்லை என்ன மாதிரி கேக்கிறிங்க இல்லைடா ப்ரைடாக இருக்கிறப்ப நம்ம வந்து லேயர் கட் வந்து பண்ண முடியாது நார்மல் டேஸில் பண்ணிக்கலாம் ப்ரைடுக்கு வந்து லேயர் கட் வந்து பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அன்னைக்கி வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் வந்து ஆ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஹேர் ஹேர் வந்து ஸ்மூத்துனிங் பண்ணிக்கங்க ஸ்மூத்துனிங் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபேஸியலும் பிளஸ் வந்து த்ரெட் ஃபேஸ் த்ரெட்டும் வந்து பண்ணிக்கலாம் எப்போ வர்றீங்க நீங்கள் இல்லைடா டுவென்ட்டி எயிட் உங்களுக்கு வேறு மாதிரி டுவென்ட்டி எயிட் மேரேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்னா இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் வெளிலலாம் போகிற மாதிரி உங்களுக்கு ப்ரோகிராம் இருக்காதுல ஒரு டுவென்ட்டி த்ரீ அப்படியா அப்போ ஒரு டுவென்ட்டி ஃபைவ் அந்தமாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளில எங்கேயுமே சன் லைட் வந்து ரொம்ப இதாகாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் டுவென்ட்டி ஃபைவ் வந்திங்கன்னா நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் அதுமாதிரி வந்துடுங்க டென் தார்ட்டி லெவனுக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம அந்த எல்லாம் நமக்கு அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் கிட்டே போல் ஆகிடும் நீங்கள் நீங்கள் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நீங்கள் போகலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஈவினிங் வந்துட்டிங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் நீங்கள் வந்திங்கன்னா நீங்கள் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு எயிட் சவன் தார்ட்டி அந்த மாதிரி நீங்கள் கிளம்பிக்கலாம் சன் லைட்லேயும் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் நைட்டில் வந்து போய்க்கலாம் நீங்கள் ஸ்கின்னும் உங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஆ சரி ஆ சரி ஓகே ஆ நீங்கள் வர்றப்போ கால் பண்ணிட்டு வாங்க ஆ ஓகே